ம் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அப்படி கவனிப்போம் வந்ததும் தண்ணி மொண்டு கொடுக்கறது அவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதாவது நம்ம சமைச்சி கொடுக்கறதுல எந்த ஒரு குறையும் சொல்லக்கூடாது பாராட்டுற அளவுக்கு சமைச்சி கொடுப்பேன் விருந்தாளி வந்தாங்கன்னா மோஸ்ட்லி என்னத்துக்கு வடை பாயாசம் அப்பளம் இதெல்லாம் செய்வோம் அப்படி இருக்கும்போது நான் என்னென்ன சமைப்பேனா வர்றவங்களுக்கு தக்காளி சாதம் கறி எடுத்துகிட்டு வர சொல்லி ஃப்ரை பண்ணி கொடுப்பேன் நல்லா சமைச்சு கொடுப்பேன் அப்புறம் பிரியாணி சமைப்பேன் சிக்கன் சிக்கன் நல்லா கிரேவி மாதிரி சமைச்சி கொடுப்பேன் வடை பாயாசம் அப்பளம் பொரித்து கொடுப்பேன் பொரியல் எதாவுது செஞ்சு கொடுப்பேன் அதாவது நம்ம செஞ்சு இப்படி கொடுக்கறதுனால அவங்க மனது கஷ்டப்படாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு நல்லா சமைச்சி நல்லா வர்றவங்கள நல்லா பார்த்துப்பேன்